கிரிக்கெட் பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கிரிக்கெட் வந்து என்ன என்னோடய கிரிக்கெட் என் வாழ்க்கையே கிரிக்கெட் தான் இருந்தது அதனாலே பல வாழ்க்கை கிரிக்கெட்டு வரும்போது பல நஷ்டங்களெலாம்பட்டுகிறேன் கிரிக்கெட் எனக்கு எனக்கு சின்ன வயதில் இருந்தே கிரிக்கெட் தான் பிடிப்பேன் கிரிக்கெட்டு இல்லைனா என் வாழ்க்கையில பல திருப்புமுனை வந்திருக்காது கிரிக்கெட்டே தான் நசி எங்கேயோ ஒரு வேர்ல்டு மேட்ச்சும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச்சும் ஐபிஎல் மேட்ச்சும் இருந்தாலும் பார்த்துட்டே தான் இருப்பேன் அதனால் எனக்கு கிரிக்கெட்டு பார்க்கல எனக்கு ஒரு நாள் கூட தூக்கம் வராது கிரிக்கெட்டு இல்லை என்றாலே என் வாழ்க்கையில பாதி இருந்திருக்காது நான் சுறுசுறுப்பாக இருக்கிறது காரணமே அந்த கிரிக்கெட்டு தான் கிரிக்கெட்டுனால பல ந நன்மைகளையும் அடைஞ்சுருக்கேன் தீமைகளையும் அடைஞ்சுருக்கேன் அதனாலே கிரிக்கெட்டு ஐபிஎல்லோ வேர்ல்டு கப்போ போட்டுட்டாங்கன்னால் அந்த மாதம் ஃபுல்லா அந்த அதை பார்க்குறது தான் என் வேலை அதை விட எனக்கு வேறு வேலையே இல்லை அதை விடவே மாட்டேன் கிரிக்கெட் இல்லை இன்னும் பார்க்கும்போது எந்த ஒரு கிரிக்கெட்டும் நான் விடுவது எந்த மேட்ச்சு ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆஃப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்ஸோ எந்த இ இங்கிலாந்தோ எந்த பாகிஸ்தானே நடந்தாலும் நான் அந்த மேட்ச்சை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் மேட்ச்சை பார்க்குலன்னா எந்த ஒரு டீம் மேட்ச் பார்க்குலன்னா எனக்கு அது தூக்கமே வராது அதனால் பல மேட்ச்களை நான் பார்த்து கிரிக்கெட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பிடிக்கும் வந்து